யோகா செஞ்சாலே ஃபஸ்ட்டு மைண்டு ஃப்ரீயாகும் எந்தவொரு கோபமோ டென்ஷனோ இருந்தாமோ எல்லாமே விலகிப் போயிடும் ஏன்னால் நம்ம யோகா செய்ய ஆரம்பித்திட்டாலே மனது ஒரு நிலையில வந்துடும் இப்போ நம்ப பத்மாசனம் செஞ்சோன்னு வச்சுக்குங்களேன் ரெண்டு காலையும் சப்ளாங்கோலி போடுற மாதிரி போட்டு உக்காந்து கையை வந்து தியானம் செய்யுற மாதிரி ரெண்டு கையும் பண்ணிட்டு முட்டி மேல் வைச்சுட்டு நம்ம மூச்சையும் இழுத்து விட்டாலே நம்ம மனது ஒரு நிலைக்குப் போயிடும் அதனால எந்த ஒரு நம்பளோடய மனதுல டென்ஷன் இருந்தாலோ மற்றவங்க நம்பளை திட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலோ நம்ப யோகா இதெலாம் செஞ்சாலே நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஒரு மனக்கஷ்டமும் இருக்காது ஏன்னால் நான் அனுபவிச்சுருக்கேன் ஏன்னால் நான் யோகா க்ளாஸ் போயிருக்கேன் யோகா எல்லா யோகாவும் எங்களுக்கு தெரியும் எல்லா ஒரு ஒரு யோகாவுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது இதுவே வந்து நம்ம வந்து புஜங்காசனம் அதுவும் காலை மடக்கிட்டு இந்த மாரி கொஞ்சம் கையை ரெண்டு கையையும் கீழே வைச்சு கொஞ்சம் மேலே நம்பளோடய தூக்கணும் அப்படி செஞ்சிங்கன்னால் அது கொஞ்சம் உங்களோடய கைக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அந்த மாதிரி எல்லா யோகாக்குமே ஒரு ஒரு நன்மைகள் உண்டு சில பேர் வந்து தொப்பை இருக்குது வெளில போனால் அசிங்கமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க அவங்களாம் வந்து சர்வாங்காசனம் செஞ்சிங்கன்னால் அந்த யோகா நல்லா உங்களோடய தொப்பைலாம் கொறஞ்சு எல்லாமே காலுக்கும் சரி முட்டிக்கும் சரி எல்லாமே ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்கள் தொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் வந்து யோகா செய்யறது எல்லாத்தை விட பெஸ்ட்டு உங்கள் மனது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ